தற்போது உங்களுக்கு பிடித்த ஆன்மீக ஆசிரியர்கள் யார் இவர்கள் பற்றி எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கூறினீங்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நமாஸ் பண்ணோம் அசுரத்துங்ககிட்ட போவோம் ஜமாத்ல உட்காருவோம் ஜமாத்ல உட்கார வச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் எங்களை நாங்கள் வந்து கேட்போம் கேட்டு அது அதைமாரியே அமல்படுத்துவோம் மஜித்லக்குற இமாம் சாபு மோதன் சாபு அவுங்க இருப்போம் ஜமாத்லருந்து வருவாங்கள் எட்டுப் பேர் பத்துப் பேர் வீட்டாண்ட வருவாங்க வந்து மாஸ் படிக்க சொல்லி கூட்டின்னு போவாங்கள் கூட்டின்னு போய் அவங்க பூராக சொல்லிக் கொடுப்பாங்க ஆன்மீகம் நமாஸ் படிக்கிறது எப்படி தொழுவுறது எப்படி குரான் படிக்கிறது எப்படி இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க அவங்க மூலயமா தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க தான் எங்களுக்கெலாம் கத்துக்கொடுப்பாங்க குருக்கள் பூராக அவங்கதான் குருக்கள் அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க மசூதியில தான் இது பூராக எங்களுக்கு நடத்துவாங்கள் மதராசக்கள்ல குலந்தைகளுக்கு நாங்கள் அனுப்புவோம் அங்கேருந்தே ட்ரெய்னிங் ஆகி அதிலே பூராக ஆன்மீகம் அங்கேருந்தே வரும் எங்களுக்கு குலந்தைங்க பூராக குரானே படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அவங்களுக்கு அசுரத்துங்க பூராக ஜமாத்க்காரங்க தான் எங்களுக்கு பூராக ஜமாத்து எல்லாம் செய்வாங்கள் அவங்க சொல்லிக் கொடுக்குறதுதான் நாங்கள் வந்து படித்து கற்றுக்குவோம் அவங்க தான் எங்களுக்கு ஆன்மீக ஆசிரியர்கள்